எனக்கு வந்து புக்கு படிக்க படிகிறதுங்கிறதுனாலே ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து என் வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப எப்படி சொல்லுறது ரொம்ப லவ்லி வாய்ஸாக இருக்கும் ஸோ அதனால எனக்கு வந்து படிக்கிறது அப்படிங்குறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் தமிழ் புக்கு தமிழ் ல வந்து இந்த கதை புக்கு அதெலாம் படிக்கிறது எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் படிக்க படிக்க எவ்வளோ நேரன்னா எனக்கு எப்பெல்லாம் பிடிக்கிதோ அதாவது எப்பையாவது மைண்ட் வந்து டிஸ்டப்பாக இருந்தால் நான் புக் எதாவது எடுத்து படிப்பேன் படிக்கவே ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டோரி புக் எல்லாம் நிறைய படிப்பேன் இந்த அதாவது படிச்சிவிட்டு வந்து மற்றவங்களுக்கு கதை சொல்லுறது அப்படிங்குறதுன்னா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது மோஸ்டலி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இப்போ எக்ஸாம் வருது அப்படின்னா ஒரு ஒரு டாபிக் எடுத்து நாங்கள் இந்த டாபிக் நான் எடுத்துக்கிறேன் இந்த டாபிக் நீ எடுத்துக்கிறேன்னு செலெக்ட் பண்ணி நாங்கள் வந்து படிப்போம் ஒரு டாபிக்கை வந்து படிச்சிவிட்டு அதை வந்து மற்றவங்களுக்கு எஸ்பிளைன் பண்ணுவோம் அது வந்து எஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும் எதாவது கதை கேட்டாங்கன்னா வந்து அதை படிச்சு எனக்கு இது புரியல அப்படின்னு சொன்னால் கூட அதை படிச்சு பார்த்துட்டு நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து அதை எஸ்பிளைன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் வழக்கமாக எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்வீர்கள் அப்படின்னா நான் ஒரு எனக்கு அதான் மைண்ட் எப்போ டிஸ்டப்பாக இருக்கோ அப்போ நான் பாட்டே எனக்கு வந்து ஒரு கிளியர் ஆகிற வரைக்கும் நான் படிச்சிகிட்டே இருப்பேன் மோஸ்ட்லி வந்து ஒரு ஒரு மண் நேரம் இல்லைனா வந்து ஒரு ரெண்டு மண் நேரம் மோஸ்ட்லி வந்து படிப்பேன் படிச்ச புக்காக இருந்தால் எவ்வளோ பிடிக்கிதோ அவ்வளோது படிப்பேன் எவ்வளோ நேரம் வேணாலும் படிப்பேன் ஃபர்ஸ்ட்டு காலையில் வந்து ஒரு இயர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஏந்திரிச்சு படிப்பேன் ஃபைவ் ஓ கிளாக் ஏழுந்ச்சி படிக்கிறதுங்கிறது வந்து எனக்கு வந்து அந்த நேரத்தில் தூக்கம் வராது ஒரு அஞ்சு மணிகெலாம் எப்போதுமே ஏந்திரிச்சுருவேன் ஸோ அத்தனை மணிக்கு ஏந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எனக்கு எந்த புக்கு படிக்குமோ மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ் இருந்தால் ஒரு அஞ்சு மணிக்கு ஏந்திரிச்சு படிகிறது அப்படி இருக்கும் இல்லைனா வந்து எனக்கு மைண்ட் எதாவுது தூக்கம் வரல அப்படின்னா வந்து நான் எதாவது ஒரு புக்கை வாங்கி வச்சுருப்பேன் வீட்டில் மோஸ்ட்லி இருக்கும் அந்த புக்கை எடுத்து சும்மா அந்த ஸ்டோரி புக்கு அதை படிப்பேன் நியூஸ் நியூஸ் படிப்பேன் நியூஸ் பேப்பர் வந்து மோஸ்ட்லி டெய்லியுமே நியூஸ் பேப்பர் படிப்பேன் அது வந்து எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குறது தாண்டி படிக்கிறதுங்குறதே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் படிச்சு வந்து அந்த நியூஸில் வந்து நாலு பேருக்கு அதை சொல்லிக்கொடுக்கறது இதான் இந்த இன்னக்கு உள்ள நியூஸ் இது தான் அப்படின்னு நம்ம படிச்சு பார்த்து அதை வந்து அவங்களுக்கு சொல்லுறது அது ரொம்ப பிடிக்கும் வீக்லி வந்து டெய்லி வந்து நியூஸ் பேப்பரை படிப்பேன் வீக்லி ஒன்ஸ் புக்காவது படிச்சிருவன் ஒரு புக்காவது வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைனா வீக்லி வீக்லி வீக்லி படிப்பேன் மந்திலி எல்லாம் இல்லை வீக்லி ஒன்ஸ் ஒரு ஒரு டைம் எதாவது ஒரு புக் படிகிறது அந்த புக்கை வந்து அந்த வீக்குள்ளே முடிச்சிவிடுவேன் முடிச்சு ஒரு ஒன்று வீக் கேப் விட்டு திரும்பியும் இன்னோரு வீக் வந்து இன்னோரு புக் எதாவது படிகிறது மோஸ்ட்லி நான் புக் படிப்பேன்னு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் வந்து எனக்கு எங்கேயாது வெளில போனாங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்குணும் அப்படின்னா எனக்கு மோஸ்ட்லி வந்து புக்கு தான் வாங்கி தருவா வாங்கி தருவாங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணுறதும் எனக்கு புக்கு தான் கிஃப்ட் பண்ணுவாங்க நிறைய மோஸ்ட்லி வந்து எனக்கு இங்கிலீஷ் இது லிட்ரேச்சரை விட எனக்கு வந்து தமிழ் இதை தான் ரொம்ப பிடிக்கும் தமிழில் வந்து இந்த ஸ்டோரி படிக்கிறது அந்த விடுகதை விடுகதை அந்த நியூஸ் பேப்பரில்லாம் அந்த தேவதை அப்படிங்குற இதழ் கூட அப்பப்போ வரும் ஸோ அதில் வந்து அந்த விடுகதை சொல்லுறது அது பிடிக்கும் அது வந்து அந்த தேடி கண்டுபிடிச்சி அதை இது பண்ணுறது அது பிடிக்கும் குட்டி குட்டி கதைலாம் நிறைய சொல்லுவாங்க அதை வந்து அது அதை தெரிஞ்சு அதை படிக்க பிடிக்கும் ஒரு இப்போ ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட அதை வந்து நான் படிச்சு முடிகிறதுக்கு வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் தான் இப்போ வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து டெய்லி எடுத்து படிச்சன்னா ஒன் வீக் அந்த மாதிரி முடிச்சிவிடுவேன் இல்லை அது இன்ட்ரெஸ்ட் இல்லை படிக்கணும் ஆனால் படிக்கணும் அப்படிங்குறது படிச்சன்னா ஒரு டூ வீக்ஸ் என்னோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கு அப்புறம் வந்து ஜிகே புக்கை நிறைய படிப்பேன் டெய்லி வந்து ஒரு ரெண்டு மூணு கொஷினாவது தெரிஞ்சுப்போம் அப்படின்னுட்டு ஏன்னா நான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு இப்போ வந்து நாங்கள் பிரிப்பேர் பண்ணிவிட்டு இருக்கிறதுனால அம்மாடி மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி ஜிகே கொஷின் எல்லாமே அதெலாம் படிச்சுப்போம் எடுத்து டிஎன்பிஎஸ்சி க்ரூப் ஃபோர் அந்த மாதிரி எக்ஸாமுக்கு கவுர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நாங்கள் வந்து நாலேஜ்புல்லாக தெரிஞ்சுபோம் அப்படின்னுட்டு அந்த ஜிகே புக்ஸ் எல்லாம் வாங்கி படிகிறது ஸோ எங்ககுள்ளேயே நாங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போம் சரி நான் இன்னக்கு வந்து இதை தே நான் படிக்கிறேன் ஸோ நாளைக்கு வந்து நீ இதை படிச்சிவிட்டு வந்துரு ஸோ எங்ககுள்ளே வந்து நாங்கள் வந்து புக் ஷேர் பண்ணிப்போம் புக்கை கொடு இந்த புக் நல்லா இருக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம் சரி இந்த வீக் இந்த புக்கை நான் படித்தேன் நெஸ்ட் வீக்கு என்ன பண்ணலாம் என்னா புக் படிக்கலாம் எதாவது புக் இருந்தால் சொல்லுன்னு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிறது அவளுங்க படிச்சிவிட்டு எதாவது புக்கு நல்லா இருந்தால் எங் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணுறது அந்த மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி ரெஃபர் பண்ணிப்போம் ரெஃபர் பண்ணி படிப்போம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு எவ்வளோ புக் எனக்கு வந்து ரிசெண்ட்டாக தான் இந்த புக் படிக்கணும் அப்படிங்குற ஒரு பிஹேவியர் வந்துச்சு எப்படின்னா நான் பிஜி படிச்சது யுஜியில கூட வரல பிஜி படிச்சிவிட்டு இருக்கும் போது தான் எனக்கு இந்த புக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துது ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து அவ வந்து புக் ரீடர் நல்ல புக் நிறைய படிப்பா அந்த பொன்னியின் செல்வன் ஸ்டோரி வந்து என் கிட்ட சொல்லி இருந்தால் இந்த மாதிரி அது நல்லா இருக்கும் அதை வந்து நீ வாங்கி படிச்சு பார் புக் ஒன்று இருக்கு பொன்னியின் செல்வன் வந்து புக் கிடைக்கும் நீ வாங்கி படிச்சு பார் அப்படின்னு சொல்லி இருந்தால் சரி அதில் என்ன தான் இருக்கு அப்படின்னு படிப்போமேன்டு நானும் வந்து அந்த புக்கை வாங்கி படித்தேன் ஸோ அதில் உள்ள ஸ்டோரி எனக்கு பிடிச்சி போய் நான் என்ன பண்ண ஆரமிச்சிவிட்டன்னா அந்த இது இல்லாமல் நிறையா அந்த மாதிரி நம்ளோட வரலாறு எல்லாம் தெரிஞ்சுப்போம் என்ன தான் இருக்கு அப்படின்ட்டு எனக்காக ஒரு ஆர்வம் வந்து நான் நிறைய புக் வாங்கி அந்த மாதிரி படிக்க ஆரமிச்சிவிட்டேன் மோஸ்ட்லி வந்து அதான் சொல்லுறன்ன எனக்கு வந்து அவ்ளோவாக இங்கிலீஷ் புக் எல்லாம் அதை வந்து பெருசாக லைக் பண்ணமாட்டேன் எனக்கு மோஸ்ட்லி வந்து தமிழ் இதெலாம் அதுவும் இந்த வரலாறு தலைவர்களை பற்றி படிக்கிறது மன்னர்கள் பற்றி படிக்கிறது நம்மளோடைய ஹிஸ்ட்ரி எப்படி தோணுச்சி நம்மளோட வரலாறு இப்போ எப்படி இருக்கு நம்மளோட இதெலாம் எப்படி வந்து இந்த கோயில்கள் எல்லாம் வந்துது அதை எப்படி மெயின்டெயின் பண்ணுறாங்க பாராமரிச்சாங்க ஒவ்வொரு இந்த தஞ்சாவூர் கோயிலில் வந்து எப்படிலாம் அந்த சிற்பங்கள் அந்த கற்கள் அதெலாம் தோன்றுனது அதெலாம் வந்து எப்படி வந்து இந்த ராஜாக்கள் வந்து அந்த காலத்தில் இருந்தாங்க எப்படி அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்குற கதைலாம் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்குறது வந்து முதல்ல ஆர்வம் வந்ததே ஏன் ஃப்ரெண்டால் தான் அவள் தான் வந்து அந்த பொன்னியின் செல்வனை வந்து அந்த கதையை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணது ஸோ அதை வந்து நான் படிச்சு அதுக்கு அப்புறம் அது மூலியமாக தான் எனக்கு அந்த படிக்கணும் புக்ஸ் படிக்கணும் அப்படிங்குற ஒரு தாட்டே எனக்கு வந்துச்சு அதை வந்து படிச்சு நான் வந்து ஒரு நாலஞ்சு ஏன் தங்கச்சிக்கு ஏன் தம்பிக்கு ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து நான் ரெஃபர் பண்ண ஆரமிச்சிவிட்டேன் அந்த ஸ்டோரியை வந்து நான் சொல்லுவேன் வீட்டில் போய் இந்த மாதிரி படிச்சுருக்கேன் பாருங்கள்ண்டு நான் வந்து அந்த கதையை வந்து எங்கள் வீட்டில் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு நானே சொல்லுவேன் எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அப்பா கிட்ட எல்லாம் கேளுங்கள் இதை நான் படிச்சுருக்கேன் அந்த ஸ்டோரியை வந்து நானே சொல்லுவேன் அவங்க அப்போ தான் நென அவங்களுக்கு புரிஞ்சிது சரி ஓகே நீனும் புக் எல்லாம் படிக்க ஆரமிச்சிருக்கியா நல்ல விஷயோந்தான் படி அப்படின்னுட்டு எங்கள் தாத்தா வந்து நிறையா சொல்லுவாங்க ஸ்டோரி எல்லாம் நிறையா சொல்லுவாங்க எங்கள் காலத்தில் இப்படி அப்படி அதெலாம் நிறையா சொல்லுவாங்க நான் வந்து எந்த புக்கு கேட்டாலும் வந்து எனக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க சரி இதை படி அப்படின்னுட்டு எந்த புக்காக இருந்தாலும் ரெஃபர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அவங்க வந்து வெளில இப்போ ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஜாப்லந்து ரிட்டெயிர் ஆயிட்டாங்க ஸோ வந்து அவங்க வந்து எனக்கு வந்து புக் எல்லாம் வந்து நிறையா ரெஃபர் பண்ணுவாங்க இதை வாங்கிவிட்டு வந்து நானே கேட்பேன் எந்த புக்கு படிச்சால் நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லை ஏஜ்ஜிடு பர்ஷன் அவங்களுக்கு தெரியும் என்ன புக்கு எப்படி இருக்கும் என்னான்ன ஸ்டோரி ஏன்னா அந்த காலத்தில் அவங்க இதெலாம் நான் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் மோஸ்ட்லி வந்து நம்ம படிச்சு இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு வந்து படிச்சு வந்து இன்னோருத்தவங்களுக்கு வந்து சொல்லுறது வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி எனக்கு படிக்கவும் பிடிக்கும் இன்னோருத்தவங்க வந்து அதை படிச்சு பார்த்துட்டு ஏன்கிட்ட சொன்னாங்கன்னா நான் நான் அதையும் நல்லாவே லைக் பண்ணி கேட்பேன் சரி என்ன தான் இருக்குன்ட்டு அது அது மேலே ஒரு ஆர்வம் வந்து அதை பாதியில விட்டால் கூட அதை கன்டினியூ பண்ணுறதுக்காக நான் அந்த புக்கை வாங்கி அதையும் படிக்க ஆரமிச்சிவிடுவேன் கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் எவ்வளோ புக் படிச்சு இருக்கன்னா ஒரு ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்குன்னு நினைக்கிறன் படிச்சு இருக்கேன் நான் நிறையா தமிழ் புக் தான் வாங்கி நிறைய இதை மாதிரி கதை ராஜாக்கள் கதை அந்த மாதிரி தான் வாங்கி வச்சு படிப்பேன் நியூஸ் படிப்பேன் அப்புறம் இந்த விடுகதை அதெலாம் படிப்பேன் ஏன்னா அப்புறம் வந்து இப்போ பிஎட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்கூலில் வந்து போய் பசங்களுக்குக்கு வந்து எதாவது ஃபிரீ பீரியட்டில் வந்து நம்ம படிச்சதை சொல்லலாம் அவங்களும் அதை தெரிஞ்சிப்பாங்க புக்ஸ் நிறைய படிங்கன்னு சொல்லலாம் நம்ம படித்த கதையை சொல்லலாம் ஸோ அது மூலையமாக அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து புக் படிக்க அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்ச இதை வந்து இன்னோருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் இந்த புக் நல்லா இருக்கும் இதை படிங்க அப்படின்னு நம்ப ரெஃபர் பண்ணலாம் நிறைய புக்கு இருக்கு அந்த மூலிகை அந்த சித்த மருத்துவம் சம்மந்தமானது அந்த மூலிகை சம்மந்தமானது நம்மளோட டெய்லி லைஃப எப்படி வந்து இது பண்ணுலாம் நம்மளோட உடம்ப வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணலாம் நம்மளோட ஃபுட்டை வந்து எப்படி டெய்லி எடுத்துக்கலாம் என்னான்ன ஃபுட்டு எல்லாம் இருக்கு ஃபுட்டு சமையல் குறிப்புன்னு புக்கு கூட இருக்கு அதாவது சின்ன குழந்தைங்கள்லேந்து நம்ம கல்யாணம் ஆகி ஏஜ்டு பர்சனாக அவங்கள வரைக்கும் இப்போ வந்து தனித்தனியாக அவங்கவுங்களுக்குன்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புக்கு எல்லாம் இப்போ வந்து இது பண்ணி இருக்காங்க நம்ம எல்லா புக்குமே படிக்கலாம் இந்த புக்கு தான் படிக்கணும் அந்த புக்கு தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம கதையிலருந்து ஏஜ்டு பர்சன் வந்து இந்த மோஸ்ட்லி வந்து சின்ன பிள்ளைங்களாம் இந்த கதை விரும்புவாங்க விடுகதை அந்த மாதிரி புக்கு படிப்பாங்க சில ஏஜ்டு உள்ளவங்களாம் நம்ப உடலை எப்படி மெயின்டெயின் பண்ணலாம் பாடியை எப்படி மெயின்டெயின் பண்ணலாம் நம்மளோட அழகை எப்படி இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி புக்ஸ் படிப்பாங்க வீட்டில் வந்து கல்யாணம் ஆனவங்க அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க சமையல் குறிப்பு அதை தெரிஞ்சிக்கணுன்ட்டு அதை படிப்பாங்க சமையல் குறிப்பு பற்றி படிப்பாங்க அப்புறம் வந்து அந்த ஏஜ்டு ஆனவங்க எல்லாருமே என்ன படிப்பாங்க நான் வந்து அந்த காலத்து மன்னர்களை பற்றி கதை கதை புக்கு அந்த மாதிரி ரொம்ப லைக் பண்ணி படிப்பங்க நான் மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தாத்தா பாட்டி வந்து புக் படிப்பாங்க புக் படிக்கிற பிஹேவியர் அவங்களும் இருக்கு ஸோ நான் என்ன பண்ணுவேன் நான் எதாவது வேணுன்னா அவங்க எதாவது புக் படிச்சாங்கன்னா நான் அவங்கள்ட போய் அந்த கதையை கேட்பேன் சரி எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் புக்கு படிச்சிங்களா அந்த கதையை சொல்லுங்கள்ன்ட்டு நானாக வந்து வீக்லி ஒன்ஸ் வீக்லியும் இப்போ வந்து சண்டேன்னா வீக்லி எண்ட் சண்டே போய் நானே வந்து அவங்கள்ட்ட கேட்பேன் இந்த புக் படிச்சிங்களே எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு நானே போய் கேட்பேன் நான் அது மூலையமாக நான் தெரிஞ்சுப்பேன் சம் டைம்ஸ் வந்து நான் படிக்கிற புக்கை வந்து அவங்களுக்கும் சொல்லுவேன் இந்த மாதிரி கதைன்ட்டு அவங்களும் என்கிட்ட கேட்பாங்க நீ படிச்சியில நீ சொல்லுன்ட்டு என்னையும் கேட்பாங்க இது வந்து புக்ஸ் நார்மலாக படிகிறது நான் அப்புறம் வந்து இது பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம் டைம் அப்படின்னா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் ஸ்டார்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சிலபஸில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அது எப்படின்னா இயர்லி மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஏந்திரிச்சுருவோம் ஏந்திரிச்சு படிப்போம் ஒரு அதுலந்து ஒரு ஒன் ஆர் டூ ஆர் படிப்போம் டூ ஆர் படிச்சிவிட்டு அதை வந்து எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிப்போம் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது இல்லைனா ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறது அந்த மாதிரி படிப்போம் அப்புறம் வந்து இல்லைனா ஈவினிங் வந்து ஒரு அதே மாதிரி ஒரு டூ ஆர் த்ரீ ஆர் இப்போ நாங்கள் வந்து ஃபுல் ஃபுல் காலேஜ் சைட் வந்ததுனால இந்த மாதிரி டூ ஆர் த்ரீ ஆர்ஸ் ஸ்கூல் டைம் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்போம் அதாவது டூ ஆர் த்ரீ ஆர் நம்முளுக்குன்னு ஒரு டைம் டேபிள் போட்டுக்கிட்டு அந்த படி இந்த இந்த டைம்க்கு இந்த சப்ஜெக்ட் முடிகணும் அந்த மாதிரி எங்களுக்குள்ளே டைம் டேபிள் போட்டுக்கிட்டு நம்ம நாங்கள் அந்த மாதிரி படிச்சு அதுக்கு அப்புறம் அதை ரிவைஸ் பண்ணி எங்களுக்குள்ளே டெஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி படிப்போம் இப்போ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு காலேஜ் சைட் வந்ததுனால ஒரு த்ரீ ஆர் ஏன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தானே நம்பளாக புரிஞ்சிக்கிட்டு நம்பளாக இது பண்ணுறது தான் ஸோ அதனால என்ன பண்ணுவோன்னா ஒரு டூ ஆர் த்ரீ ஆர் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்குன்னு படிச்சு வந்து எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் படிச்சுப்போம்